கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொருளாதாரமானது ரொம்பவும் தாழ்வாக இருந்தது இப்பொழுது எங்கள் ஊரில் சிறு தொழில்கள் ஃபேன்சி போன்றவற்றை வந்துள்ளது அதில் சிறு தொழில்கள் நிறைய உள்ளது தையற் கூடங்கள் எந்திரங்கள் கூடங்கள் மற்றும் கார் மெக்கானிகல் ஷாப்கள் டூ வீலர் ஷாப்கள் எல்லா துறைகளும் வந்துவிட்டன இதனால் பத்தாம் வகுப்பு பன்னென்டாம் வகுப்பு படித்துள்ள அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் வருகிறது மற்றும் கிருஷ்ணகிரியில் அரசு ம மருத்துவமனை இல்லாமல் இருந்தது மெடிக்கல் காலேஜ் அது தற்போது வந்து உள்ளது இரண்டு ஆண்டுகளாக இருக்கிறது மருத்துவமனையும் அ அவ்வளவு வசதியாக இல்லாமல் இருந்தது இப்பொழுது மருத்துவ கல்லூரி வந்துவிட்டதால் மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் இப்பொழுது வந்து விட்டது சிறு குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரை அனைத்து வசதிகளும் இப்ப மருத்துவ வசதிகள் இருக்கிறது மற்றும் அதன் கல்லூரி வந்ததனால் அக்கம் பக்கம் உள்ள சிறு தொழில்கள் அனைத்தும் வளர்ச்சியுற்று வருகிறது ஆட்டோக்கள் கடைகள் இது மாதிரி மெடிக்கல் ஷாப்கள் அனைத்தும் கிராமத்தில் அக்கம் பக்கம் வந்துள்ளதால் கிராமமும் வளர்ச்சியுற்று அங்குள்ளவர் அனைவரும் இதன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர் அங்கிருந்து இங்கே வரதுக்கு ஆட்டோ வசதியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நம்ம கிருஷ்ணகிரிலிருந்து அரசு ப மருத்துவமனைக்கு செல்ல அனைத்து இலவச பேருந்துகுளும் இப்பொழுது அரசு தந்துள்ளது எங்களுக்கு